ஆ ஆமாம் சார் சொல்லுங்கள்

ஓகே ஓகே ஆ சரிங்க ம் ம் என்ன பர்ப்பஸ்க்கு வேணும் ஓகே ம் ம்

இல்லை ஃபேமிலியோட வருவீங்களா இல்லை தனியாக வருவீங்களா இல்லை ஆ ஓகே ஓகே அப்போ உங்களுக்கு சிங்கிள் ரூம் மாதிரி வேணுமா இல்லை ஒன் பிஹெச்கே ஹவுஸ்ஸாக வேணுமா ஆ நீங்கள் மட்டும்தான் தங்குவீங்களா பசங்க எல்லாரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தங்குகிற ஐடியாவா இல்லை தனியாக இருப்பீங்களா ஓகே ஓகே நம்பள்ட்ட ஒரு நால் ஹவுஸ் இருக்கு ஒன் பிஹெச்கேலையும் இருக்கு டூ பிஹெச்கேலையும் இருக்கு ரூம்மு இருக்கு ஆ நீங்கள் நேரில் வந்து ம் ஃபைவ் தௌசண்ட்

ஆ ஒன் பிஹெச்கேன்னா ஃபைவ் தௌசண்ட் வரும் ஆ பேச்சுலர் ரூம் மாதிரின்னா உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட்டில் முடிச்சிரும் ரெண்டுமே இருக்கு ஓகே ஓகே வாட்டர் ஃபெசிலிடீஸ்லாம் நல்லாருக்கும் பக்கத்துலையே கடை இருக்கு ம் எல்லா ஃபெசிலிடீஸ்ஸும் பக்கத்துலையே இருக்கும் ஆ பவர் கட்டாவாது இன்வெர்டர் ரூமு தான் ஃபேன் லைட்லாம் போட்டுவச்சுருக்கேன் ஆனால் பத்து மாத வாடகை வந்து அட்வான்ஸ்ஸாக பே பண்ணணும்

ஆ ஆமாம் சார் ஸ்டூடெண்ட்டுன்றீங்க சரி நேரில் வாங்க பார்ப்போம் இல்லை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கா அந்த ரேட்டுக்கு கிடைக்காது இன்னும் ஒரு தௌசண்ட் கூட போவும்

இல்லைல்ல தனியாக இன்டிஜுவலாக இருக்கும் நீங்கள் வந்து படிக்கட்டு சைட்டில் வரும் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் மாடிக்குலாம் யாரும் வரமாட்டாங்க ஆ கீழ் வீட்டுக்காரங்க அவங்க டிஸ்டர்ப்லாம் பண்ணமாட்டாங்க நீங்கள் தனியாக வரலாம் போய்க்கலாம் இல்லை இல்லை நான் பக்கத்து தெருவில் தான் கு கு குடியிருக்கிறேன் ஆ ஓகே அங்கே ஏரியாவில் போய் பக்கத்து வீட்லலாம் கேமரா இருக்கு அதனால் ஒன்றும் சேஃப் தான் புது வீடுங்க எல்லாம் இப்போ தாங்க ரெடி பண்ணது நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைன்னா வேறு பார்க்கணும்ன்னாலும் சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்டு இருக்காங்க வேணா சொல்லிவிட்றேன் அங்கே வேணா போய் பாருங்கள் இது மெயின் ரோட்லருந்து பக்கத்துலையே இருக்குங்க நீங்கள் அவுட்டராருந்தால் உங்களுக்கு கேட்குற இதுக்கு கிடைக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே ஸ்டே பண்ணுறமாரி ஐடியாவில இருக்கீங்க சப்போஸ் வீடு வாடகைக்கு போய்விட்டிங்கன்னா இங்கே அப்படிங்களா சரி அப்போன்னா வாங்க பார்த்துக்கலாம் தனியாளுன்ட்றீங்க ஆ ஒராள்ன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி செலவும் அதிகமாவாது கரண்ட்டும் அதிகமாவாது இதில் வந்து நீங்கள் வாட்டருக்காக மாதம் மாதம் நூறுரூவா தரமாதிரிருக்கும் கரண்ட்டு பில்லு நீங்கள் தான் கட்டணும் ஆஸ்யூஸ்வல் என்ன வருதோ அதை நீங்கள் தான் கட்டணும் மந்த்லி வந்து அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் வா பே பண்ணிடணும் ரெண்ட்டு ம் அது நீங்கள் எப்படி வேணாலும் தரலாம் ஆ அக்ரீமெண்ட் போடாமல் யார்ப்பா தருவா இந்த காலத்தில் அதானே உங்களுக்கும் சேஃப்பு எனக்கும் சேஃப்பு

ஆ ஓகே தம்பி ஓகேங்க ஆ வாங்க தாராளமாக வீட்டில் தான் இருப்பேன் ஒரு ஈவினிங் போல் வரீங்களா ம் வாங்க ஆ ஓகேங்க வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் ஆ ஓகே ம்